நாமக்கல் மாவட்டத்தின் பொதுவான பாரம்பரிய உணவுகளாக சிறுதானிய உணவுகளை கொள்ளலாம் ஏனெனில் இங்கு கொல்லிமலை இருப்பதால் கொல்லிமலையில் ஏராளமான மூலிகை பொருட்களும் சிறுதானிங்களும் வளருகின்றன உற்பத்தி பண்ண பண்ணப்பட்டு சந்தைகள் வ விற்பனை ஆவதால் சிறுதானிய உணவுகள் ஏராளம் அதேபோல் இட்லி சாம்பார் ரசம் போன்றவை ரெகுலராக பயன்படுத்தப்படும் உணவுகளாகும் அது மட்டும் அல்லாமல் நாமக்கல் மாவட்டம் முட்டை உற்பத்தியில் பெயர் போனதால் முட்டை மசாலா முட்டை வே சிக்கா போன்றவை எல்லாம் இங்கு ஃபேமஸாக செய்யப்படுகிறது